நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா டிஎம்கே ஏடிஎம்கே இப்போ புதுசாக வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர்னு வந்திருக்கிறாங்க ஆனால் அது அந்தளவுக்கு அவங்களோடய செயல்பாடு ஒன்றும் இல்லை அவர் தலைவர் மட்டும் தான் நல்ல பேசுகிற மாதிரிக்குது பசங்களை பார்த்தா இருக்குறாங்க எங்கே இருக்கிறாங்கனே தெரியாத அளவுக்கு தான் இருக்குது இப்போது டிஎம்கேயில் பார்த்திங்கன்னா நம்ம ஊர் சைடில் டிஎம்கே அதிகமாக வரதுல்ல ஏடிஎம்கே நல்லா செஞ்சிட்டு தான் இருக்கிறாங்க இப்போ நம்ம செங்கோட்டையன் ஐயாவை பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் அவர் எல்லா இதுக்கும் வருவார் அதே மாதிரி எந்த ஒரு நிகழ்ச்சினாலும் வந்து நிற்பாரு அவர் அவர் வந்து எல்லா விஷயத்துக்கும் யூஸ் பண்ணிக்கிறோம் யூஸ் பண்ணிக்க ஒன்றும் இல்லைங்க அவர் வந்து எல்லா பக்கம் சப்போர்ட் பண்றார் அதை தான் அப்படி சொல்லிவிட்டேன் அவர் அவர் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் இப்போ நம்ம ஊரில் எல்லாமே கவர்மெண்ட் எக்ஸாம் இதெல்லாம் வருது அப்படினா ஒரு வேக்கண்ட் இருக்குனால் ஐயா ஓடற கம்பெனி இருந்துச்சுன்னா நான் அங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லேன்னால் வச்சுக்கோங்களேன் வடமாநிலத்துக்காரங்க இல்லை டிஸ்ட்ரிக்ட்காரங்களுக்குதான் முன்னுரிமை தராங்க இப்போது ஐயா சொல்கிறதுனால என்ன ஆகுதுனால் நம்மளுக்கே ஈஸியாக கொடுத்துறாங்க